நான் ரீசெண்ட்டாக அமேசானில் ஒரு ஃபோன் ஆர்டரு பண்ணியிருந்தேன் அந்த ஃபோன் மாடல் வந்து ரியல்மி நார்ஸோ டுவெண்டி வாங்கி ஒன் இயர் ஆகுது அதோடய ஸ்பெஷல் என்னென்னா சிக்ஸ் தௌசண்ட் ஏஎம் பேட்டரி அது அந்த ஸ்பெஷல் பார்த்துதான் நான் அந்த ஃபோன் வாங்கினேன் ஃபார்ட்டி எயிட் எம்பி கேமரா பேக் கேமரா வாங்கும் போது ஃபோன் நல்லா கேமரா நல்லா குவாலிட்டி நல்லாதான் இருந்துச்சு ஃபோனு அந்த பேட்டரி பவருக்குகாகதான் நான் அந்த ஃபோன் வாங்கினேன் ஆறாயிரம் ஏஎம்ஹெச் பேட்டரி மற்றபடி யூசேஜுக்லாம் நல்லாதான் இருந்துச்சு ஃபோனு நல்லாயிருக்கு ஃபோன் இப்போது வரைக்கும் நல்லாதான் யூஸ் ஆகுது